நான் சமைக்கிறது என்னோட பொழுதுபோக்குதான் நான் ரொம்ப எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதைவிட சாப்பிட்றதுனா என் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதில் வந்துட்டு நான் வந்துட்டு அது சிக்கன் ரோல் நான் நான்வெஜ் செமயாக சமைப்பேன் அதனால் எங்கள் அம்மா வந்துட்டு சமையல்லேயே கொஞ்சம்கூட இன்ட்ரெஸ்ட்டா வர மாட்டாங்க என் பொண்ணு சமைக்கிறா என் பொண்ணு சமைக்கிறானு பெருமையாக சொல்லுவாங்க நான் சமைத்தேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாேருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதிலயும் இல்லாமே என் தம்பி ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் அதில் அவனுக்கு நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கும் அது நான் சமைக்க ஆரம்பித்தேன்னா ஸ்மெல்லே வந்து வீட்டுக்கு வந்துவிடுவான் எங்கே இருந்தாலும் தேடி நான்வெஜ் சமைக்கிறேன் வாடான்னு கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் வந்து நிற்பான் வீட்டில் அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு நான் சமைக்கிற சமையல்